சளி பிடிச்சிக்கிச்சின்னாங்க எங்கூரில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் மாத்திர ஆஸ்பத்திரிக்கெலாம் முக்கியமாக போகமாட்டோங்க தூதுவளை அறுபது வந்து சளி பிடிச்சிச்சின்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு குண்டானில் நல்லா கொதிக்க வச்சு அந்த வேது பிடிக்குற மாத்திரல்லாம் இருக்குதுங்க அதை கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா கல் செங்கல் கல் அடுப்பில் போட்டு நல்லா சூடு பண்ணி அந்த செங்கல் கல்லை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா போர்வை எடுத்துகிட்டு வந்து நல்லா போர்த்தி வேது பிடிச்சோம்னாக்கா நல்லா கும்முன்னு வேர்க்குங்க நல்லா பயங்கரமாக ஒரு ரெண்டுவாட்டி மூணுவாட்டி நல்லா வேது பிடிக்கணும் நல்லா வேது பிடிச்சாக்கா நல்லா வேர்வை பயங்கரமாக வேர்க்கும் அப்படியே து டவல் எடுத்து துடச்சி துடச்சிட்டு நல்லா வேது பிடிக்கணுங்க வேது பிடிச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த தலை பாரம் கொஞ்சம் குறையும் சளி இந்த தலை பாரம் கொஞ்சம் குறையும் அதுலேயும் குறையில அப்படின்னாக்கா தூதுவளை இருக்குது தூதுவளாவை நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தூதுவளை ஓமவள்ளித் தழை இ இது வந்து துளசி இது மூணுமே போடலாங்க இது மூணையும் தண்ணியில் நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டம்ளருக்கு ஒரு ஒரு தண்ணி வச்சு ஒரு அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சு நல்லா குடிக்கலாம் தூதுவளை குடித்தோம்னாக்கா கொஞ்சம் சளி கொஞ்சம் குறையுங்க அவ்வளோதான் தலை பாரம் குறையும் குடிக்கலாம் பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா வேலப்பூ எண்ணெயை நல்லா காய வச்சு வேலப்பூ கொண்டு வந்து அதில் போட்டோம்னால் நல்லா சுட சுடன்னு பொரியும் அதை நல்லா எரித்து வேலப்பூவை எடுத்துகிட்டு மூக்கில் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்லாம் நல்லா கமுக்கட்டு நெஞ்சு கால் உள்ளாங்கால் உள்ளாங்கை புரடில நல்லா கழுத்து நெஞ்செல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சோம்னா அந்த சளி கொஞ்சம் நல்லா போகும்ங்க உடனே ஆஸ்பத்திரி போகக்கூடாது சரியாக போயிடும் அதை வச்சு தேய்ச்சிர்லாம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு இந்த ந கம்பு கம்பாக இருக்குங்க தழை நாயுருவி தழை அந்த தழை கூட போடலாம் அது போடலாம் பூண்டு ஒன்று தட்டி அதுவும் போடலாம் எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயய சூடு பண்ணி லேசாக சுட வச்சு நம்ம தடவலாம் இல்லைன்னா வெத்தலையை நல்லா காட்டி வாட்டி நெஞ்சில் போட்டோம்னால் அந்த பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா சளியெல்லாம் விடுங்க வெத்தலையை வாட்டி போடலாம் நெஞ்சில் போட்டோம்னாலும் நல்லா சளி விடும் இல்லைன்னா குங்குமையை கரைத்து நல்லா வச்சு நெற்றில பூசி விட்லாங்க அதுலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தலை பாரம் கேட்கும் அதிலே நல்லா கேட்கும் அந்த தலை பாரம் கேட்கல அப்படின்னா பெரியவர்களுக்குலாம் அந்த தலை பாரம் ஒன்றும் கேட்கலன்னா தூதுவளாவை நல்லா பிடிச்சவங்க கொஞ்சம் இது சட்னி பண்ணி சாப்பிட்லாம் அதை பிடிக்காதவங்க கூட கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொடிப் பொடியாக சின்ன வெங்காயம் நறுக்கி தூதுவளயெலாம் போட்டு நல்லா வறுத்து சாப்பிட்லாங்க சட்னியும் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தூதுவளாவில் கொஞ்சம் சளி கொஞ்சம் விடும் இல்லை அப்படின்னா உளுந்து ஊற வச்சு நல்லா ஆட்டி தேங்காயும் போட்டுங்க ஒரு மூடி தேங்காயும் துருவி போட்டு ஏலம் சுக்கு போட்டு நல்லா ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்து வெல்லம் பனை வெல்லம் போடணுங்க இந்த நம்ம நாட்டு வெல்லம் சர்க்கர இதெல்லாம் போடக்கூடாது பனை வெல்லம் போட்டு நல்லா ஆட்டி நல்லா பொங்க பொங்க ஆட்டி நல்லா தண்ணி மாதிரி கரைக்கணும் தோசை மாவாட்டம் நல்லா தண்ணி மாதிரி கரைக்கணுங்க கரைச்சி குண்டானில் வச்சு நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காத இருக்குங்க நல்லா இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா கொதிக்க வச்சு நல்லெண்ணை கொஞ்சம் ஊற்றி அந்த கஞ்சியில் நைட்டு ஒரு டம்ளரு பிடிச்சவங்க ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் கூட குடிக்கலாங்க பிடிக்காதவங்க ஒரு டம்ளர் நல்லெண்ணை ஊற்றி அது சாப்பிட்டோம்னா அந்த நெஞ்சு சளி நல்லா விடுங்க நல்லா கேட்கும் அது தான் நல்லெண்ணை ஊ ஊற்றி நல்லெண்ணை ஊற்றி சாப்பிட்லாம் நல்லெண்ணை பிடிக்காதவங்க வெறும் கஞ்சி கூட குடிப்பாங்க உளுத்தங்கஞ்சி நல்லாயிருக்கும் சூப்பராக அதை வச்சு குடித்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு வலி தலை பராம் நெஞ்சு சளி அதெலாம் நல்லா விடுங்க சரியாக போயிடும் அது வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் உடனே ஆஸ்பத்திரி போகக்கூடாது இதெலாம் வந்து இந்த நாட்டு வைத்தியமெலாம் பண்ணோம்னால் கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுங்க